தமிழ்நாட்டில் இப்போ நடைமுறையில் உள்ள பல்வேறு மதங்களில் அவங்களுக்கு இருக்கிற சமூக நீதி பிரச்சினைகள வந்து குறைந்த குறைந்த அதிகபட்சமாக வந்து இப்போது பார்த்தோம்னு சொன்னால் அதிகரிச்சுட்டு அதாவது இன்க்கிரீஸ் ஆகிட்டேதான் எந்தளவுக்கு அதிகரிச்சுருக்குதுனு சொன்னால் அதை வந்து அதை பற்றி வந்து பே அதை பற்றி பேச ஆரம்பிக்கும்போது கே இப்போ கடைசியாக நடந்தது வந்து இஸ்லாமியர்களுடைய பிரச்சினை வந்து போய்கிட்டு இருந்துச்சு அதுக்காக ஒரு சட்டம் இயற்றிருனாங்க அதுக்கான சட்டம் இயற்றும்போது அதுக்கான சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும்போது இஸ்லாமியர்கள் அதை அதை எதிர்த்து வந்து போராட ஆரம்பித்தாங்க அப்போ அவர்களை வந்து அந்த மதத்தினர் ஒரு மதத்தினர் மட்டும் அதாவது சிறுப்பான்மையான ஒரு மதத்தினர் மட்டும் அந்த இடத்துல வந்து நொறுக் நொறுக்கபடுகிறாங்க அந்த இடத்துல வந்து அடிக்கபடுகிறாங்க அப்படின்றப்ப மற்ற மதத்தினரெல்லாம் சேர்ந்து அவங்களுக்காக போராட ஆரம்பித்தாங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு போராட்டம் நடத்தினோம் ஒரு பேரணி நடத்தினோம் அதில் யார் யார் இருந்தார்னு சொன்னால் ஒரு இஸ்லாமியர் அதை அதைப் அதைப் போதிக்கிற வந்து ஒரு சாமியார் இருந்தார் அது மற்றும் கோவிலில் அர்ச்சனை அர்ச்சனை செய்கிற அர்ச்சகர் இருந்தார் மற்றும் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரு ஃபாதரும் வந்து எங்கள் கூட வந்து போராட்டம் நடத்துனார் அப்போ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் எந் எந்தளவுக்கு பிரச்சினைகள் இருந்தாலும் அதை ஒன்றாக சேர்ந்து ஒன்று திரட்டி விரட்டி அடிக்க கூடிய நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை எத்தனை பிரச்சினைகள் வந்தாலும் அது ஒன்று சேர மக்கள் வந்து எதிர்க்கிறாங்கன்றது வந்து இதோடய கருத்தாக இருக்குது